நான் டெய்லரிங் கிளாசு போனேன் டெய்லரிங் கிளாஸுக்கு போனதில் ப்ளௌஸ் தைக்க கற்றுக்கினேன் நைட்டி தைக்க கற்றுக்கினேன் டிசைன் ப்ளௌஸ் வந்து இன்னும் கற்றுக்கணுன்னா இன்னும் ரெண்டு மாதம் வந்து தையல் பயிற்சி எடுக்க வரணும்னு சொன்னாங்க இப்போது இருக்கிற சுட்ச் உலகத்தில் வந்து மாடலாக ப்ளௌஸு அதெல்லாம் தைக்கதான் அதுக்கு தான் வந்து அதிக வாய்ப்பு பெனிஃபிட் இருக்குது அதனால் வந்து இன்னும் நாங்கள் காஸ் ப்ளௌஸு சாரீ நல்ல மாடல் மாடலாக இன்னும் தைக்க கற்றுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன்